நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்குப் பின்னாடி வந்து ஒரு அரை ஏக்கரு நிலம் இருக்குது ஸோ வந்து நாங்கள் வந்து அந்த நிலத்துல வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் சைட் பிஸ்னஸ் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு எரநூறு கோழி வெச்சிருக்கோம் அதில் வந்து நூற்றி ஐம்பது கோழியும் ஐம்பது சேவலும் வெச்சிருக்கோம் அது வந்து அதுக்கு தேவையான இடம் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அந்த அரை ஏக்கர் ஃபுல்லாகவே வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன ஷெட்டு ஒரு ஓரத்தில் ஒரு இருபதுக்கு இருபது ஷெட்டு மாதிரி போட்டு போக மீதி இடம் ஃபுல்லாக அதுக்கு வந்து ஃப்ரீயாக விளாடுறதுக்கு இதுக்கு வெச்சு அதே மாதிரி கூடவே முருங்கைமரம் வேப்பமரம் இந்தமாதிரி மரங்களும் கொஞ்சம் ஹைட்டானது இருக்குது அங்கே நிழலுக்காக அது போக க்ரீன் நெட்டும் கட்டி விட்டிருக்கோம் மேலே அது மட்டும் இல்லாமல் சைடில் அது அதுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு ஒரு பேஸ்மெண்ட் போட்டு ஃபோர் பீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து காமௌண்ட் கட்டியிருக்கோம் அந்த காமௌண்ட்டுக்கு மேலே இரும்பு கம்பி வெச்சு அதில் வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் இருக்கிற வெல்டு மெஷ்ஷை வெச்சு ஃபோ சிக்ஸ் ஃபீட்டுக்கு போட்டிருக்கோம் அது மட்டுமில்லாம பேஸ்மெண்ட்டே டூ ஃபீட்டுக்கு போட்டிருக்கோம் அடியில் எதனாலன்னா இப்போ வந்து மேலே பறந்து போயிடுச்சுன்னா வெளியே போய் நாய்கிட்டே இதுக்கிட்டேலாம் மாட்டிக்கும் ஸோ வந்து அதனால வந்து மேலே வெல்டு மெஷ்ஷும் அடியில் எதுக்காக கேப் நிறையா போட்ருக்கோம்ன்னா அதாவது பேஸ்மெண்ட் நிறையா போட்ருக்கோம்ன்னா இந்த கீரி இதெல்லாம் வந்து மண்ணுக்கு அடியில் வழியாக வந்துடக்கூடாது எந்த ஒரு ஜந்துவும் ஸோ வந்து அதனால பேஸ்மெண்ட் நல்லாவும் காம்மௌண்ட்டு அந்த ஃபோர் ஃபீட்டு காம்மௌண்ட் போட்டதுக்கு காரணம் வந்து சின்ன சின்ன விஷ இதுங்க பாம்பு இந்தமாதிரி பாம்பு இதெல்லாம் வந்து சிக்ஸுக்கு வரும்ங்க சிக்ஸ் புடிக்கிறதுக்கு எக்கு குடிக்கிறதுக்கு இதனால் வந்து நாங்கள் வந்து அதுக்கு காம்மௌண்ட் போட்டிருக்கோம் இதனால் வந்து எங்களுக்கு வந்து கோழிகளோட இறப்பு வீதம் குறையுது ஸோ வந்து சிக்ஸும் நல்லா பொரிக்க வெச்சு எங்களால் வளர்க்க முடியுது இந்தமாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாததனால இதனால் வந்து இந்த மாதிரியான பாதுகாப்பும் அது மட்டும் இல்லாமல் அதை பராமரிக்கறதுக்கு வந்து நாங்கள் வந்து வீக்லீ அதாவது டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து டெட்ரா சைக்ளிங் பிகாம்ப்ளக்ஸ்ன்ற மெடிஷன் வந்து வாட்டரில் கலந்து வைக்கிறோம் வீக்லி ஒன்ஸு ஒரு ஒன் வீக் வந்து மஞ்சள் மஞ்சளை தண்ணியில் கலந்து வைக்கிறது அப்புறம் சில நேரம் மணத்தக்காளிக்கீரையை அரைச்சி கலந்து வைக்கிறது வெயில் காலமாக இருந்தால் பழைய சோறில் கொஞ்சம் தயிர் ஊற்றி நல்லா பெசைஞ்சு வைக்கிறது இந்த மாதிரியான ப்ரீக்காஷன்ஸ் அதாவது டிசீஸ் வராமல் இருக்கறதுக்கான ப்ரீக்காஷன்ஸ் பண்ணுறோம் அப்புறம் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஆர் டி வி கே வேக்சின் போடுறோம் இதனால வந்து எங்கள் கோழிகளுக்கு எந்த ப்ராப்ளமும் வர்றது இல்லை இன்கேஸ் இதைத்தாண்டி ஏதாவது உள்ளே டே ஏதாவது சின்ன சின்ன பிராணிங்க எதா ஓட்டை வழியாக வர பாக்கறதுக்காக நாங்கள் டெய்லியும் செக் பண்ணுவோம் காம்பௌவுண்ட அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு சிப்பிப்பாறை டாகும் வெச்சிருக்கோம் அந்த சிப்பிப்பாறை டாக் வந்து இந்த காம்மௌண்ட் வழியாக எதுவும் வரவிடாது எந்த வழியாகவுமே வரவிடாது எந்த வழியாக வந்தாலும் அதை வந்து ஹண்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் சொல்லிக் கொடுத்து வெச்சிருக்கோம் ஸோ வந்து இதனால் எல்லாமே சேஃப்டியாக இருக்குது இது இதுதான் அதுக்கான மொறை